இந்தியக்கல்வி முறை எப்படி இருக்குது அப்படினு கேட்டோம்னால் இப்போ படிக்கிற கொழந்தைகளுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக படிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரேமாதிரி படிக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து இல்லை நான் என்னோடய முறை இது படி பார்த்தோம்னா இல்லை அப்படினு தான் சொல்லுவேன் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருமாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா இப்போ கொழந்தைங்க படிக்கிறாங்க அப்படினா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து இந்த கொழந்தைங்க இது படிச்சுருக்குதா அப்படிங்கிறது வந்து டவுட் ஆகுது ஏன்னால் இந்த ரொம்ப புக்குக்குள்ளே இருந்து கேட்குற கேள்வி எல்லாமே நிறைய மாற்றி மாற்றி கேட்குற மாதிரி எல்லாம் இருக்குது அந்தமாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அந்த கொழந்தைகளுக்கு வந்து கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறோம் அதனால ஒரு முக்கிய பிரச்சினை என்னென்னால் கொழந்தைங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்